தாலுக்கா ஆஃபீஸு பஞ்சாயத்து இதுன்னு பார்த்திங்கன்னா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இது வாங்கும்போது ஆதாரு ஆதாரு கட்ட இந்த இதுக்கெல்லாம் போய் நான் அலைஞ்சி பாத்துருக்கிறேன் அப்போ வந்து இது இது பார்த்திங்கன்னா இன்னைக்கி வாங்க இல்லைனா நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்வாங்க ஒரு நேரத்தில் தம்பிங்களுக்கு இந்த இந்த அட்டை இந்த சாதி சான்றிதழ் இந்த மாதிரியெல்லாம் வருமான சான்றிதழ் எல்லாம் வாங்கும்போது ஒரு ஒரு வாரம் ஆக்கிடுறாங்க தாலுக்கா ஆஃபீஸில் ஆமாம் கொஞ்சம் லேட் பண்ணிடுறாங்க ரொம்ப அது ஒரு இது பிரச்சனையாக இருக்கும் ரொம்ப லேட்டாக கொடுப்பாங்க தாலுக்கா ஆஃபீஸில் அப்புறமா இது இது பண்ணுவேன் அந்த ரோட்டு சைட் பஞ்சாயத்துன்னு பார்த்திங்கன்னா இந்த ரோடு சைடுங்களிலலாம் ரோடு சரியாக போட போட மாட்டிக்கிறாங்க இந்த அதிகாரிங்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க அந்த பிஎஃப் பணம் பிடிக்கிறதுனா விதவை பணமெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் ஒவ்வொரு பொம்பளைங்க அதெல்லாம் கொஞ்சம் சிரமம் படுவாங்க எங்கள் எங்கள் மாமியாருக்கு எழுதம் போது கூட ஒவ்வொரு டைமில் வரவே இல்லை அதுக்கு போய் நாங்கெல்லாம் சிரமப்பட்ருக்கிறோம் அப்போ எங்கள் மாமியாருக்கு வந்து வாங்கும்போது அது இன்னைக்கி போ நாளைக்கு வா அப்படின்னே சொல்லி சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க அதனால் அந்த தாலுக்கா ஆஃபீஸுக்கு போகும்போது அதுவும் கொஞ்சம் ரொம்ப சிரமம் தான் அதில் போய் நாங்கள் இது பண்ணும்போது பிள்ளைங்களுக்கெல்லாம் இது வருமான சான்றிதழ் பிறப்புச் சான்றிதழ்லாம் வாங்கும்போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க வருவாங்க ஒரு சீட்டு கொடுப்பாங்க இன்னைக்கி அந்த ஃபோட்டோலாம் ஆதார உங்களோடது ஆதாரு கொடுங்க அப்புடினு சொல்லியெல்லாம் இணை இணைச்சு அதை எல்லாம் பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்னுவாங்க நாங்கள் பதிவு பண்ணி கொடுப்போம் ஆனால் பதிவு பண்ணி கொடுத்தாலுமே சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டாங்க அது லேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஏங்க ஏன் சார் இப்படி லேட் பண்ணுறிங்க அப்புடினு நாங்கள் அவங்கள கேட்போம் கேக்கிறப்ப இல்லைம்மா இன்னும் வரவே இல்லை அந்த இது ஆகல அப்புடினு சொல்லி சொல்வாங்க அதனால பதிவு பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிரும் அப்புறமேலு தான் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகி தான் அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதுக்கப்பறம் தான் கூப்பிட்டு அந்த டிசியை அந்த வருமான சான்றிதழ் அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க அப்போ அப்போலாம் நாங்கள் அதான் அதுக்கு அந்த அளவுலாம் சிரமப்பட்ருக்கிறோம் அந்த மாதிரியெல்லாம் இது நடந்திருக்குது எங்கள் மாமியாருக்கும் கூட அந்த இந்த பணத்துக்கெல்லாம் அவர் இறந்த போனதுக்கெல்லாம் நாங்கள் எழுதும் போதெல்லாம் வரவே இல்லை அந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது